அண்ணே வணக்கம் என் பேயரு கார்த்திகேயன் நான் இங்கே அழகப்பா பொறிளில் கல்லூரியில் இருந்து பேசுகிறன் எங்களுக்கு மதிய உணவு ஒரு பத்து பிரியாணி வேணும்ணே உங்கள் கடைலேருந்து ஏதாவது தள்ளுபடி இருக்காண்ணே இப்போ எங்களுக்கு பத்து பிரியாணி ஆர்டர் பண்ணணும் நீங்கள் எத்தனை மணிக்குண்ணே கொண்டு வருவீங்க கரெக்ட்டா மணி இப்போ ஒன்றாகுது எங்களுக்கு இரண்டு மணிக்கு கொண்டு வந்துருங்கள் ஏதாவது தள்ளுபடி இருந்தால் சொல்லுங்கண்ணே பார்த்து பண்ணிடலாம்